எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதனால எனக்கு மகன் இல்லை என் அண்ணன் வந்து என்ன ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஒரு கேமராமேனாக ஆகணும் சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஏன் இப்படின்னா உலகம் முழுக்கும் போயிட்டு நான் பார்க்கணும் புது புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சகோதரன் வந்து ச ஆசைப்பட்டாங்க அதனால் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு பிஎஸ்சி படித்துருக்காங்க அவங்க மேலே படிக்கிறதை விரும்புகிறது வந்து அதுதான்